ஆ யெஸ் கமின் ஆ வாங்க சொல்லுங்கள்ப்பா சரி ஆ நீ எந்த இயரு எந்த இயர் ஸ்டூடன்ட்டு நீ எந்த டிப்பார்ட்மென்ட் ஃபர்ஸ்ட்டு மென்ஷன் பண்ணுங்கள் நீ எழுதி கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட்டு எந்த டிப்பார்ட்மென்ட் நீங்கள் எந்த இயர் நீங்கள் சரி உங்கள் நேமு புரியல ஓகே நீங்கள் இப்போ ஃபைனல் இயரா செகண்ட் இயர் சொன்னீங்களா ஃபைனல் இயர் ஸ்டூடன்ட்டா என்னா தம்பி காலேஜ் முடிக்கப் போகறீங்க இப்போ போய் இந்தமாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க சரி அங்கே ப்ளேஸில் போய் செக் பண்ணி பார்த்தீங்களா ஓகே அங்கே அந்த ஸ்வீப்பர்ஸ் எல்லாம் இருக்காங்கள்ல அவங்கள்கிட்ட பார்த்தீங்களா ஓகே தெரில அப்படின்ட்டாங்களா சரி ஓகே நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் ஒரு லெட்ரு ஒன்று எழுதுங்க இதமாதிரி ஐடிகார்டு லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் அதோட உங்களோட ஃபோட்டோ ரெண்டு அட்டாச் பண்ணுறமாரி இருக்கும் அதோட உங்க ப்ரூஃப் ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுக்குறமாரி இருக்கும் ஆ ஓட்டர் ஐடி ஆர் சம்திங் ஆதார் வேறு எது இருக்கோ அதை நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள் ஒரிஜினல் வேணாலும் நீங்கள் ஜெராக்ஸ் கொடுத்தா கூட ஓகே தான் ஓகே ஓகே ஆ அதை பண்ணுங்கள் இல்லை நாளைக்கு கூட நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கலாம் ஒரு ஒன் வீக் ஆயிடும் நீங்கள் அகைன் அதை வாங்கறதுக்கு சரி ஓகே நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அதுக்குள்ளே கிடைக்கல அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு வந்துவிடுங்க ம் தேங்க் யூ